இப்போது இவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா பண்டிகைகள் மாத நிகழ்ச்சிகளுக்காக கடவுள் சிலைகள் நீங்கள் உருவாக்கி இருக்கீங்கலான்னு கேட்டிருக்காங்க ஆ உருவாக்கி இருக்கோம் இப்போ வந்து எப்படின்னா விநாயகர் சதுர்த்தி அப்போ வந்து ஒரு சாமியை நம்ம உருவாக்கி தான் நம்ம கும்பிடுவோம் வீட்டில இருக்க ஃபோட்டோவெலாம் வச்சி நம்ம கும்பிட மாட்டோம் இப்போது அவங்க களிமண்ணில் செஞ்சி தருவாங்கள் அதை வந்து நம்ப வாங்கிட்டு வந்து வீட்டில வச்சு சாமிக்கு என்னென்ன பிடிக்குமோ சுண்டல் பொங்கல் பாயாசம் அதுக்கு அப்புறம் கொழுக்கட்ட அது எல்லாமே அவருக்கு படைத்து அதுக்கு அப்புறமா வந்து அவருக்கு ஒரு குட குடையும் விற்பாங்க கடையில் அந்த குடையும் வச்சு அதுக்கு அப்புறம் வந்து எருக்கம் மாலை அவருக்கு அதுதான் பிடிக்கும் எருக்கம் மாலை அதுக்கு அப்புறம் அருகம்புல் அதெல்லாம் வச்சு அவருக்கு சாமி கும்பிடுவோம் ஒரு சிலவங்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னால் கடையில் வாங்கி வந்து சாமி கும்பிடுவாங்க ஒரு சிலவங்கள் வந்து அவங்களே வீட்டில் செஞ்சு சாமி கும்பிடுவாங்க அதுக்கு அப்புறமா வந்து என்ன பண்ணுவாங்கனால் சாமியெலாம் கும்பிட்டு அதை வந்து பீச்ல கரைச்சிடுவாங்கள் இவ் உ இப்போ வந்து எப்படின்னா எப்படி வந்திருக்குன்னா அது அந்த களிமண்ணுலேயே அப்படியே வித மாதிரி வச்சு செடியாகவும் நம்ம வச்சு யூஸ் பண்ணிக்கிற மாதிரி வந்திருக்கு இப்போ வந்து விநாயகர் சதுர்த்தின்னாலே வந்து ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி கொண்டாடுவாங்கள் என்னன்னா பெரிய பெரிய விநாயகர் சிலல்லாம் வாங்கி அதை வந்து ஒரு ஒரு தெருவாக வச்சு அவங்களுக்கு வந்து அந்த சாமிக்கு வந்து மூணு நாள் வழிப்பாடு மாதிரி பண்ணி அது பீச்சில் வந்து லாஸ்ட் நாள் எடுத்துட்டு போய் கரைப்பாங்கள் அந்த மூணு நாளுமே அந்த சாமிக்கு வந்து நல்ல எப்படி சொல்கிறது பூஜை பண்ணுறது பாட்டு கச்சேரி வைக்கிறது அந்த மாதிரிலாம் நிறைய பண்ணுவாங்கள் அதுக்கு அப்புறமா வந்து சாமியை எடுத்துகிட்டு போயி கரைக்கும்போது ஒரு டெம்ப்போல சாமியை வச்சு எடுத்துட்டு போய் கரைப்பாங்கள் நிறைய பேர் சேர்ந்து அதுக்கு அப்புறோம் டிஃப்ரண்ட் டிஃப்ரண்ட்டாகவும் பிள்ளையார் சிலைய வைப்பாங்க எப்படி எப்படி சொல்கிறது பைக்கில் வர மாதிரி ஊஞ்சல் ஆடுறா மாதிரி அப்பறம் ஃபுல்லா தேங்காவில அவரை இது பண்ணியிருக்கா மாதிரி அந்த மாதிரிலாம் விநாயகர் சிலைய வைப்பாங்க அதுக்கு அப்புறமா வந்து ஆனால் போட்டோஸஸ் ஃபோட்டோ வச்சுலாம் கும்பிட மாட்டாங்கள் விநாயகர் சிலைய சிலையா தான் கும்பிடுவாங்க அவருடைய ப அந்த அவருடைய அதுதான் விநாயகர் சதுர்த்தி அப்போது சிலையா தான் வச்சி கும்பிடுவாங்க அதுக்கு அப்புறமா வந்து நிறைய பிரசாதம்லாம் போடுவாங்கள் அந்த டைம்ல வந்து அந்த மூணு நாள் வச்சு கும்பிடும்போது அதுக்கு அப்புறோம் என்ன சொல்கிறது அந்த அவரை வச்சிருக்க அந்த மூணு நாளுமே பூஜை பூஜைப்போட்டு சாமி இது பண்ணி அய்யிர வர வச்சு பூஜெய்ப்போட்டு தான் இது பண்ணுவாங்கள் நல்ல ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி கொண்டாடுவாங்கள் விநாயகர் செல் சிலைய அதுக்கு அப்பறம் நல்லா அழகழகா பெயிண்ட் பண்ணுவாங்கள் ஒரு சிலவங்கள் வந்து வெறும் கல் அது களிமண்ணில் அச்சு வச்சு செஞ்சு சாமி கும்பிடுவாங்க ஒரு சிலவங்கள் என்ன பண்ணுவாங்கன்னால் கலர் கலராக பெயிண்ட் பண்ணி அலகா இது பண்ணி அவரை நல்ல நல்லா டெக்கரேஷன் பண்ணி அதுக்கு அப்பறம் சாமி கும்பிடுவாங்க அதுக்கு அப்புறமா வந்து நிறையா சில சிலையிலையே வந்து நிறைய வெரைட்டி வந்துருச்சு இப்போவெலாம் எப்படி சொல்கிறதுனா டிஃப்ரண்ட் டிஃப்ரண்ட்டாக இப்போது ட்ரெண்டிங்க் ஏற்ற மாதிரியெல்லாம் அவர் சிலைய உருவாக்க ஆரமிச்சிட்டாங்கள் அதேமாதிரி வந்து கிருஷ்ண ஜெயந்திக்கு வந்து கிருஷ்ணரை வழிபடுவாங்க ஆனால் அவர் சிலைய செய்ய மாட்டோம் சிலைய வாங்கி தான் கும்பிடுவோம்